எங்கள் ஊர் பக்கம் எங்கள் எங்கள் ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கனா பானை செய்வாங்க கூடலாம் நல்லா பின்னுவாங்க முறோம் தைக்கிறது ஏணி ஏணி செய்யுறது நல்லா செய்வாங்க இந்த தேன் எடுக்கறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க எங்கூர் பக்கம் மரம் ஏர்றது தேங்காய் பிடுங்கறது இது மாதிரி இதுலாம் நல்லா பண்ணுவாங்க பாரம்பரியம்மாக அப்புறோம் எங்கள் ஆளுங்கள்ல வந்து நாடகம் ஆடுவாங்க போய் கிராம்த்துலலாம் பதிகேட்னாலே இருபது நாள் நாடகம் விட்டாங்கனா போய் எங்ககூட்லலாங்கூட ஆடுவாங்க நல்லா அதல்லாம் எங்கள் பிள்ளைங்கயெல்லான் கூட எல்லா கற்று வெச்சுனுங்கீதுங்க எல்லான்